திரு வி கல்யாணசுந்தரம் சென்னைக்கு அருகே உள்ள துள்ளம்ங்கிற ஊருல தான் இவர் பிறந்தார் அப்பா பேர் விருத்தாச்சலனார் அம்மா பேர் சின்னம்மையாள் ஒரே மகனாகதான் பிறக்குறார் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்து எட்நூற்றி அறுபத்தி மூணு அவர் பிறந்த வருடம் சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்க வெஸ்ட்லி பள்ளியில தான் இவரை சேர்த்துவுட்றாங்க இவர் சேர்ந்து கொஞ்ச நாள்லயே உடல்நிலை சரியில்லாமல் பாதியிலேயே நின்னுறார் பாதியிலேயே நின்றுட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு பிறகு தான் திரும்பி வந்து அதே காலேஜில் அதே ஸ்கூலில் சேர்றார் இருந்தும் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் அவரால் இறுதி தேர்வை ஒழுங்காக படிச்சு எழுத முடில அதனால தேர்வு எழுதாமையே விட்டுறார் இருந்தாலும் பரவாயில்லைன்னு கதிர்வேல்ங்கிற ஒருத்தவர் அவருக்கு தமிழை சொல்லி கொடுக்குறாரு தமிழ சொல்லி கொடுத்து தமிழில் பேராசிரியராக உயர்ந்திடுறார் இவர் வந்து இலக்கியங்களையும் சைவ சித்தார்ந்த சாஸ்திரங்களையும் கற்பிப்பதில் பெரும் வல்லமை பெற்றவராக திறன் இருந்தார்